ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா சொல்லுங்க பால் வந்து ஆமாம்மா பால் வந்து டோர் டெலிவரி கொடுக்குறோம் நம்மக்கிட்டே பால் சம்பந்தமான பொருள் எல்லாமே இயற்கை முறையில் தயாரிச்சுருக்கறோம் பால்கோவா வெண்ணய் தயிர் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் டோர் டெலிவரி கொடுக்க சரிங்கண்ணா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் ரேட்டை விட உங்களுக்கு அஞ்சு ரூபா குறச்சே தரம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க நம்ம பண்ணையில் வந்து இப்போது பால் பவுட்ரு இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் வேணுங்கிறது உங்களுக்கு வந்து நம்ம பண்ணையில் வந்து பால்கோவா இருக்குது பால் ஆடையில் செய்கிற பால்கோவா ரொம்ப ஸ்பெஷல் நெய் எல்லாமே இருக்குது எல்லாமே இயற்கை முறையில் தயிர் வெண்ணய் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் டோர் டெலிவரியே கொடுக்கலாம் நம்மளுது ரொம்ப ஹைஜீனிக்கு வீட்டில் உள்ளவங்களே வந்து பால் கறந்து நம்மளே ஓனாவே எல்லாமே ஓனாவே செஞ்சுக் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் நீங்கள் எங்களை கூப்பிட்லாம் உங்களுக்கு என்ன தேவை எத்தனை பாக்கெட் பால் பாக்கெட்டு வேணும் அப்டின்ற டீட்டைல்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தர்லாம் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் வந்து வாங்கிக்கங்க நீங்கள் இன்னும் நாலு பேற்றுக்கு சொல்லுங்க இன்னும் நாலு பேற்றுக்கு சொல்லுங்க வந்து வாங்கிக்கிட்டும் கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாமே இயற்கை முறையில் நம்ம மா பசு மாடு எல்லாம் மாடு முதற்கொண்டு எல்லாம் வந்து சுத்த பத்தமாக வந்து இருந்து பால் கறக்கிறவங்கள்ல இருந்து எல்லாமே வந்து முறைப்படி செய்வாங்க நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒ ஒரு நாள் ட்ரை பண்ணிப் பாருங்க நான் வந்து நீங்கள் இன்னும் நாலு பேற்றுக்கு சொல்லுங்க சுத்தமாக இருக்கும் நம்மளுது ஹைஜீனிக்காக இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் என்ன எப்போ வேணுன்னாலும்